நம்ம வேலை செய்யுற இடத்துலன்னு பார்த்திக்கிட்னா எதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும் நம்புள்கிட்ட நம்ப ஒன்று நம்ம நம்ம வேலையை சரியாக செய்யாமல் வந்துருப்போம் இல்லை மேலிடத்துலேந்து நமக்கு எதாவது ப்ரெஷர் மூலயுமாக அந்த பிரச்சனை வந்துருக்கும் லெந்த் இந்த எல்லா பிரச்சனையும் ஏ எப்படி கையாள்றதுன்னா நம்ப சாஃப்டாக எது நடந்தாலும் கூலாகவே இருக்கணும் ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்காம இந்த வேலையை என்னால் பண்ண முடியுன்னு நினச்சி பண்ணணும் அப்போ தான் நம்ம வேலையை நமக்கு நம்ம மேனேஜர் கொடுக்குற வேலையை நம்ம சரியாக செஞ்சம்னா அவங்க நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு வேலை முடிக்க முல்லையா இதை சம் இப்போ இந்த சிக்கலை சமாளிக்கிறத்துக்கு சூழ்நிலைலாம் எப்படி நம்ம சமாளிக்க போகறோன்னா இப்போ உன் உன்னால் ஒரு வேலையை முடிக்க முல்லன்னா இதே உன் ஃப்ரெண்டுகிட்ட ஏ எனக்கு இந்த வேலையை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு இதில் கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க பண்ணி தருவாங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் பண்ணி தர்றப்போகறாங்க அப்படி ப வேலையை கொஞ்சம் பகிர்ந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத அவங்களும் அவங்களுக்கு தெரியாத நீங்களும் எந்த இதையும் நம்ப ஈஸியாக சமாளிச்சிரலாம்